எங்கள் பகுதியில் பார்த்தீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நிறைய கொடுப்பாங்க இப்போது ஒரு டோர்னமெண்ட் நடக்குதுன்னால் ஒரு டோர்னமெண்ட்டில் வந்து அம்பையரோடய டிஷிஷன் தான் எப்பயுமே இம்பார்ட்டண்ஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ அம்பையர் வந்து சொல்கிறாங்க ஃபுட் பால் மேட்ச் நடக்குது ஒரு ஒரு பிளேயர் வந்து ராங்காக விளையாடுறாங்க ஒரு பையனை போய் பின்னாடி வந்து டாக்குல் பண்ணுறான் டாக்குல் வந்து அது ராங்கான மூவ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு வார்னிங் கொடுப்பாரு அந்த வார்னிங் கொடுத்து அந்த பையன் திருப்பி அதே இதை பண்ணுறான்னா அந்த மேட்ச்சிலேருந்து அந்த பையனை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க இது வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோவ் பண்ணுவாங்க இதை நான் வந்து ஆல்ரெடி வந்து எங்கள் எங்கள் இதில் நடக்கும் போது நான் நிறைய பார்த்துருக்கேன் அதேமாதிரி வந்து கிரிக்கெட் மேட்ச் விளையாடும் போதும் அந்த இப்போ கிரிக்கெட் மேட்ச் விளையாடும் போது இப்போ வொய்டு வந்து போடும் போது அம்பையர் கிட்டே போய் வொய்டு அம்பையர் வொய்டு சொல்லிட்டாருன்னா அது வொய்டு தான் அதை வந்து மேற்கொண்டு அதை ஆ ஆர்க்யூ பண்ணிட்டுருந்தாங்கன்னா அந்த டீமோடய கேப்டன் கிட்டே போய் அதை சொல்லி அந்த டீமையே வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக நடத்துவாங்க சண்டைனு வந்துவிட்டாங்கன்னா அந்த டீமையே சண்டை இப்போ வந்து ரெண்டு டீம் விளையாண்டிருக்கு ரெண்டு டீமு குள்ளே ஃபைட் வந்துடுச்சுன்னா அந்த டீம் எந்த டீம் பக்கம் தப்பு இருக்கோ அந்த டீமை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவாங்க இது வந்து நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன் எங்கள் இதில் எங்கள் ஊரில் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோவ் பண்ணுறாங்க எங்கள் இதில்